வாங்க வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க வாங்க சூப்பர் மீன் இருக்குது பாருங்க வாளை இருக்குது வஞ்சிரம் மீன் இருக்குது கொடுவா இருக்குது இறால் இருக்குது என்ன வேணும் உங்களுக்கு ஏன் அக்கா என்னக்கா இப்போ பார் செதில் தூக்கி பாருக்கா இப்போ பாருக்கா எவ்வளோ செக்க செவேல்னு இப்போ தான் போய் வாங்கி வைச்சுருக்கோம் என்ன அக்கா நல்ல மீன் இருக்குது இன்றைக்கு காலையில் வந்தது அக்கா அவ்வளவு பார் இந்த வஞ்சிரம் மீனை பாருக்கா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருக்கா கிலோ ஐநூறுருவா தான் அக்கா ஆ பக்கத்து கடைக்கு போனால் எழுநூறுருவா இது ம் போட் வாங்கமுடியுமா போட் ஐம்பது லட்ச ரூபாக்கா ஆ போட் வாங்கினா ஐநூறுருவா பக்கத்தில் போனால் அறநூறுருவா இது ஃபிரஷ் மீன் வெட்டி தரேன் பீஸ் பீஸாக வகை வகையாக அழகாக வெட்டி தரேன் இல்லைமா நீ வந்து யாருகிட்டியும் கேளுங்க பக்கத்தில் கேளுங்க நம்ம மீனை பார் இந்த இறாலை பாருப்பா இறால் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ஒன்றும் ஒன்று வடை மாரி பெருசாக பெருசாக இருக்குது ஆள் உறிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க மீனை வெட்டி கொடுத்தர்றேன் ஒன்றும் கிடையாது வீட்டுக்கு போய் அப்படியே குழம்பு வைச்சு சாப்பிட வேண்டியதுதான் வறுத்தும் சாப்பிட்லாம் டேஸ்டாக சூப்பராக இருக்கும் கொடுவா இருக்குது கொடுவா நானுாறுருவா உங்களுக்கு பணம் எடுக்கிறத பாருங்க இரநூறுக்கு அஞ்சு ஆ ஆ அப்புறம் உங்கள் வீட்டுல வேறு யார் சாப்பிட மாட்டாங்க மாப்பிளலாம் சாப்பிட மாட்டாரா ம் வீட்டில் வீட்டில் சரி விடுங்க என்ன கானாங்கத்தை வேணாமா வஞ்சிரம் எடுத்துகிறிங்களா ஆ ஆ வெட்டி கொடுத்தர்றேன் வஞ்சிரம் மீன் வெட்டி கொடுத்தர்றேன் சரி ஆ சரி இறால் இறால் வேணுமா இறால் கழுவி தனியாக மீன் தனியாக இல்லைம்மா அக்கா உக்காந்துருக்கு பாருங்க இறால் கழுவி தனியாக கழுவி தர சொல்லுங்க அதுக்கு இருங்க அஞ்சுறுருவா காசு கொடுத்துருங்க நான் வெட்டி கொடுத்தர்றேன் மீனை வெட்டி கொடுத்தர்றேன் ரெண்டு கிலோவா சரி பாருங்க சின்னது வேணுமா பெருசு வேணுமா சின்னதுன்னக்கால் நானுாறுருவா பெருசுனால் அறநூறுருவா அடேங்கப்பா ஒரு ஐம்பது ருபா குறைச்சுகம்மா முன்னுாறுருவா குறையுமா மா இந்த மழை புயலெல்லாம் கிடக்குது இந்த இறாலே கிடையாது இது என் கிட்டே மட்டும்தான் மார்க்கெட் சுற்றி பாருங்க யாருகிட்டேயும் இறால் கிடையாது என் கிட்டே மட்டும்தாமா இறால் இருக்குது

தம்பி ஒரு கிலோ இறாலும் ஒரு கிலோ வஞ்சிரம் மீனும் போடுப்பா சரி